ஆ ஹலோ யார் ம் அஸ்கரா எந்த டிபார்ட்மெண்ட் தம்பி நீங்கள் ம் சொல்லு தம்பி என்ன என்ன இஸ் இஷ்யூ எதற்கு கால் பண்ணே இப்போது ம் எதனால்

ம் ஓகே லாஸ்ட் மந்த் மிஸ் ஆகிடுச்சுன்ற முன்னாடியே சொல்லியிருந்துருக்கலாலப்பா ஃபிஃப்டின் டேஸ் தான் இருக்குது இன்னும் எக்ஸாமுக்கு இப்போ சொல்கிற நீயும் வந்துட்டு இவ்வளோ கேர்லஸ்ஸாக இருக்கிறியே

அஸ்கர் தானே எந்த இயர் ட்ரிப்ள் ஈயில் எந்த இயர் நீப்பா நீ ம் சரி லாஸ்ட் இயர் ஃபைனல் இயர் அப்ப ஃபைனல் இயருக்கு வந்துட்டே இவ்வளவு கேர்லஸ்ஸால்லாம் இருக்கலாமா ஓகே சரி உங்கள் ஃபேகல்ட்டி வந்து திருமுருகன் சார் தானே அவர் தானே ஃபேகல்ட்டி உங்கள் ஃபேகல்ட்டி சரி சரி இதுக்கப்புறம் இந்த மாதிரி நான் சரி அவருகிட்ட சொல்கிறேன் நான் சொல்லிவிட்டு அட்மின்டேயும் வந்துட்டு இது பண்றேன் நீ அதற்கு அமௌண்ட் கட்டிவிட்டு வந்துவிட்டு நீ ஐடி கார்டு வந்துவிட்டு மண்டே வந்துட்டு கலெக்ட் பண்ணிக்கோ இதுக்கப்புறம் இந்த மாதிரியெல்லாம் எதுவும் கேர்லஸ்ஸாக இருக்காதே எதையும் மிஸ் பண்ணிவிட்டு வந்து நிற்காத மற்றதெல்லாம் இந்த நோ டியூ இந்த நோ டியூஸ்யெலாம் க்ளியர் பண்ணிட்டியா இந்த இதெல்லாம் க்ளியர் பண்ணிட்டியா தம்பி இல்லை அது எதுனால் பெண்டிங் அதில் அதில்லாம் எதனா பெண்டிங் இருக்குதா நோ டியூ இருக்கிறது இல்லாமல் எதனா பெண்டிங் இருக்குதா இன்னும் சைன் வாங்காமல் இருக்குதா எதனா ம் ரெக்காடு ரெக்காட் எல்லாமே முடிச்சாச்சில்லை ரெக்காட் எல்லாம் முடித்து எல்லாமே இது பண்ணியாச்சு ம் க்ளியர் ம் சரி சரி இதுவே ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட்டாக இருக்கட்டும் திருப்பி இந்த மாதிரி வந்துட்டு சில்லி இஷ்யூஸ்கெலாம் வந்துட்டு நிற்கக் கூடாது என்ன கேர்லஸ்ஸாக இருக்காதேப்பா

ஓகே திங்கட்கிழமை வந்து நீ ஐடி கார்டை வந்துட்டு அவங்கள்கிட்ட சொல்லிவிட்டு அந்த இது அமௌண்ட் கட்டிவிட்டு வாங்கிக்கோ நீ ஐடி கார்டை வாங்கிக்கப்பா நான் அவங்கள்கிட்ட சொல்லிடறேன் அட்மின் நான் சொல்லிடறேன் ஓகே ம் சரி தம்பி